தமிழ் மொழியில் வந்து அன்றாட உரையாடல் நம்ம டெய்லியும் பேசுகிற டெய்லிஸ் ஸ்பீச் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற வழக்குக்கு தொடர்கள் வந்து எப்படி இருக்கும்னா இப்போ வந்து சென்னை பகுதியில் வந்து நீ வா போகணு பேசுவாங்கள் அதேபோல நாங்கள் இருக்கிற இடம்மான நெய்வேலியில் ஏன் அங்கே போகிற இங்கே வா அந்த இடத்தில் என்ன உனக்கு வேலை இப்படினு ஒரு நீ வா போகணு தான் இங்கேயு இருக்குது எங்கள் நெய்வேலியிலும் அதேபோல கொங்கு தமிழில் நம்ம மரியாதையோடு இருக்குது மதுரை தமிழில் ரொம்ப மரியாதையாக இருக்குது திருநெல்வேலி பக்கம்லா எலேய் அங்கே என்னடா வேலை உனக்கு அப்படினு அதில் ஒரு உரிமையோடு நல்ல அன்போடு பேசுவாங்கள் இப்போ இந்தமாதிரி ஒவ்வோரு லாங்குவேஜில் ஒவ்வொரு ஸ்லாங்கிலேயும் ஒவ்வொரு ஏரியாக்கு ஏரியா தொடர்கள் மாறும் எங்கள் நெய்வேலி பக்கம் வந்து ஒருமை தான் எங்களது அதிகமாக யூஸ் பண்றோம் வாங்கள் போங்கலா யூஸ் பண்ணுறது கிடையாது மதுரை பக்கம்மெல்லாம் நல்லா வாங்கள் போங்க என்னங்கள் அப்படின்னு நல்லா கேட்பாங்க ஈரோடு பக்கமும் அதேமாதிரிதான் இப்போது எங்க எங்க நாங்க இங்க வட்டார வழக்குகெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறது இப்போ நீ என்ன சாப்பிடுட்டு இருக்கியா இப்போ நீ என்ன எங்கள் போனால் இப்போ நீ நேத்து ஊருக்கு போயிருந்தியா இப்படிதான் மோஸ்லி பேசுவோம்